ஜோதிலெட்சுமி நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ருப்பீங்க போல இருக்கு ஜோதிலெட்சுமி இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நீங்கள் மீண்டு வந்துருக்கிறீங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இப்போது உங்கள் குழந்தைங்களாம் படிக்கப் போகிறாங்க அதுக்கு நீ என்ன முயற்சி எடுத்துருக்குற உன்னால் சமாளிக்க முடியுமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லு ஜோதிலெட்சுமி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தேன் டீச்சர் கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்போ வந்து எங்களை மேரேஜ் ஆனோன்னேயும் ஒரு கடைக்கு வந்து துணிக்கடைக்கு வந்து வேலைக்கு போகிறேன் அங்கே வந்து காலைல வந்து ஒன்பது மணிக்கு போகணும் நைட்டு எட்ரை மணிக்கு தான் விடுவாங்கள் காலையில் போயிட்டு எல்லாம் பெருக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு கஸ்டமர் வருவாங்கள் அவங்களுக்கு ஸாரி பிரித்து காமிச்சி அவங்களுக்கு என்ன புடிக்கும் பிடிக்காதுன்றத கேட்டுத் தெரிஞ்சிக்கினு அவங்களுக்கு வந்து ஸாரி பிடிச்சமாதிரி எடுத்துக்குடுக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெண்டு பசங்கள் பொண்ணு ஒன்னு பையன் ஒன்னு பாப்பா வந்த செவன்த்து படிக்கிறாள் தம்பி வந்து ஃபோர்த்து படிக்கிறான் பாப்பாக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து இருபதனாயிரம் கட்டணும் தம்பிக்கு வந்து பதினஞ்சாயிரம் கட்டணும் அவங்களுக்கு வந்து அ அது இல்லாமல் ஆட்டோ ஃபீஸ் தனியாக கட்டணும் நான் வந்து மாசம் சேல்ரி வந்து ஒரு ஏழாயிரம் வாங்குவேன் துணிக்கடையில் அதை வச்சு மெயின்டென் பண்ணனும் அதுவே அந்த சம்பளமே வந்து எனக்கு பத்தமாட்டேனுது இடையில் வந்து நைட்டில் வந்து புளி நசுக்குறேன் அது புளி நசுக்குற காசு அது ஒரு நாளைக்கு எண்பது ரூபாதான் தராங்க ஒரு கூடைக்கு அதை வச்சு மெயின்டன் பண்ணி ரெண்டு பசங்களையும் கஷ்டப்பட்டு ரொம்ப படிக்க வைக்கிறேன் நான்